ஹலோ கேப் டிரைவருங்களா சார் நான் வண்டி ஒன்று ஆட்டோ ஒன்று புக் பண்ணியிருந்தேன் வர சொல்லி ஒரு மணி நேரம் ஆச்சு பதினொரு மணிக்கு வர சொல்லியிருந்தேன் மணி பன்னெண்டு ஆயிடுச்சு இன்னும் வரல சார் நீங்கள் எங்கள் இருக்கீங்க இப்போது எவ்வளவு நேரம் ஆகும் சார் நீங்கள் வந்து நான் நான் இருக்கிற பிளேஸுக்கு வரச் வரதுக்கு ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் எவ்வளவு சீக்கிரம் வர முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வாங்க நாங்கள் ஒன் ஹவரில் இந்த உங்களுக்கு லொக்கேஷன் அனுப்பிச்சுருக்கேன் பார்த்தீங்களா அந்த இடத்துக்கு நாங்கள் போய் ஆகணும் கேப் புக் பண்ணி ரொம்ப நேரம் ஆயிடுச்சு லேட்டாகுது ஒன்றும் இவ்வளவு லேட் ஆக்க மாட்டிங்க ஏன் லேட் ஆக்கிறிங்க டிரைவர் இப்போது நீங்கள் எங்கே நீங்கள் எங்கே இருக்கீங்க நீங்கள் அங்கே நீங்கள் உங்கள் இடத்துலேருந்து இப்போது என் இடத்துக்கு வரதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் நான் உங்களுக்கு லொகேஷன் ஷேர் பண்ணிருக்கன் பாருங்கள் அதை பார்த்து சொல்லுங்கள் நான் ஒன் ஹவரில் வந்து திருவாரூரில் இருந்து புதுக்கோட்டைக்கு போய் ஆகணும் போயிட முடியுங்களா வந்துட முடியுமா எவ்வளவு சீக்கரம் வர முடியுமோ அவ்வளவு சீக்கரம் குயிக்காக வாங்க சார் ஓகே தேங்க் யூ